அதாவது கிராமபுறத்தில் விவசாயத்தோடய எண்ணிக்கையை நம்ம அதிகபடுத்தணும்ன்னா எனக்கு தெரிஞ்ச வழிகள்லாம் நான் என்னென்னனு சொல்லுறேன் முதலில் மழைநீர் சேகரிப்பு விவசாயிகள் பாதிக்கு பாதி கஷ்டப்படுகிற ஒரே ஒரு விஷயம் மழை நீர் தான் மழை பெய்யும் போதே அந்த நீரை சேகரித்து அதை செடிகளுக்கோ இல்லை கொடிகளுக்கோ நம்ம கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் விவசாயிகள் மிக பெரிய ஒரு இஸ்யூவை சந்திக்கிறாங்கன்னா அது இன்னொரு இஸ்யூ என்னென்னா விதைகள் இப்போ இருக்க விவசாயிகளுக்கு விதைகள் கிடைக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு விதைகள் வேணும்ன்னா ஒரு கடைக்கோ இல்லை ஒரு பெரிய அலுவலகத்துக்கோ போய் வாங்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்லாம் இருந்த விவசாயிகள் முதலில் என்ன விதைத்தாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதையே திரும்ப விதையாக போட்டு திரும்ப அவங்க அறுவடை பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற விவசாயிகள் விதை கிடைக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்கள்